எட்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு